ஹலோ ஹவுஸ் ப்ரோக்கரா எங்களுக்கு இதுமாதிரி நான் வர்தினி பேசுகிறேன் இது டால்மியாலேருந்து எனக்கு வந்து வீடு பார்த்து தர முடியுமா ஒ ஒரு வாரத்தில் பார்க்கணும் ரெண்ட்டுக்கு வேணும் மூணு பேர் தங்குற மாதிரி அட்வான்ஸ் எவ்வளோ கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படியா இது தண்ணிலாம் எப்படி வரும் இப்போ கடைங்களாம் இருக்குமா பக்கத்தில் ஓகே அப்போ எப்போ வந்து அட்வான்ஸ் கொடுக்குணும் ஆ நாளைக்கு எத்தனை மணிக்கு வந்து பார்க்க முடியும் நீங்கள் எப்போ எந்த இடம்னு எனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணிருங்க இந்த நம்பர்க்கு ஆ அட்ரெஸ் செண்ட் பண்ணிவிடுங்க நான் வரப்போ உங்களுக்கு கால் பண்ணுறேன் வந்து என்னென்னு பாருங்கள் ஆ

ஃபர்ஸ்ட்டு இதை பார்த்துட்டு போயிரலாம் அப்புறமே பார்த்துக்கலாம் ம் ஓகே தேங்க் யூ